நான் இப்போயும் தினமும் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாக்கிங் மாதிரி ஒரு ஆறரைவரையும் நடந்துகிட்டு ஆறரைக்கு மேலே ரன்னிங் ப்ராக்ட்டிஸ்தான் பண்ணுவேன் ஆறரைலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே அரை மணி நேரத்தில் ஒரு இரண்டு கிலோ மீட்டராவது ஓடிடுவேன் என்னோட ரன்னிங் ப்ராக்ட்டிஸ்னால் என் உடம்பு வந்து தினமும் ஆக்டிவ்வாக இருக்கிறது என்னால் உணர முடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஓடுகிற ரன்னிங் போகாமல் இருந்தன்னால் அந்த சோர்வும் டயர்ட்னஸ்ஸும் நல்லாவே தெரியும் காலையிலே எழுந்திரிச்சு ஒரு ஹாஃப் ஹவர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் அன்னிக்கு ஃபுல்லாக ஆக்டிவ்வாக இருக்கிறதா நான் உணர்கிறேன்